ஹலோ நான் செந்தில் குமார் பேசுகிறேங்க சீலைப்பள்ளி கிராமத்தில் இருந்து நான் கிருஷ்ணகிரி வாசு ஜுவல்லரிக்கு நகைக்கடையில் வேலை செய்கிறேன் அதனால நான் வந்து மொபைல் வாங்கறதுக்காக கடைக்கு பூர்விகா கடைக்கு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் சத்யா மொபைலுக்கு எல்லாமே சத்யா அன்னை மொபைல் கிளாசிக் இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு வந்தேங்க எல்லாம் ரேட்டு வந்து உங்கள் கடையில் வந்து பூர்விகாவில் வந்து பதினெட்டாயிரத்தி ஐந்நூறுரூவா சொன்னாங்க இதே சத்யாவில் வந்து பதினெட்டு சொன்னாங்க இங்கே அன்னை மொபைலில் வந்து இதில் ப பதினாலாயிரத்தி எண்நூறுவா சொன்னாங்க ஆ அதனால கடைசியாக தான் உங்கள் கடைக்கு வந்திருக்கேங்க கிளாசிக் மொபைல்னு ஓப் வந்திருக்கேன் அதனால வந்து வந்து ஒரு ஃபோன் எடுத்து ஓப்போ என்ற ஃபோன் வந்து வாங்கினேங்க வாங்குதுனால எனக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி நல்லா கிடச்சிதுங்க பதினாலாயிரத்தி இரநூறுவா போட்டிருக்காங்க கம்மி பண்ணி போட்டிருக்காங்க நல்லா இருந்தது அதுபோல இஎம் இதெல்லாம் இது சலுகைலாம் கொடுத்தாங்க இது மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்காக ரெண்டு வருடம் கேரண்டி கொடுத்து இன்சூரன்ஸ் போட்டு எல்லாம் இஎம்ஐ பண்ணி இது கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இதுவரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எதுவும் சர்வீஸுனாலும் ஃப்ரீயாக பண்ணித்தராங்க